சுற்றுலாத்தலங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒழுங்கான ரோடு வசதி இருக்கா அண்ட் வர டூரிஸ்டுக்கு நல்ல இடம் தங்குற இடம் இருக்கா அவங்களுக்கு வசதிகள் கரக்ட்டா இருக்கா லைக் தண்ணீ வசதி கரண்ட் வசதி அது எல்லாமே கரக்ட்டா இருக்கா அண்ட் அதேமாரி வெதர்ஸ் கரக்ட்டா இருக்கானு சொல்ட்டு அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டுருக்கணும் அதேமாரி இந்த ப்லேஸில் எல்லாமே கரக்ட்டா இருக்குண்ட்டு படைத்தளங்களாம் பார்த்தீங்ன்னா சொல்லணும் ஸோ இந்தமாதிரி பண்ணிணோம்னா கரக்ட்டாக இருக்கும் அதேமாரி அவங்க அந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை ஃபுட்பா ஃபுட்ஸ் அந்தமாதிரி எல்லாமே வந்து கரக்ட்டா இருக்கணும் கரக்டா மேனேஜ்மெண்ட் கரக்ட்டாக இருக்கணும் அவங்களுக்கு ப்ராப்பரான கைட்டன்ஸ் கொடுக்கறத்துக்கு கைட்டுங்களா கரக்ட்டா அரேஞ் பண்ணிருக்கணும் அதேமாரி இருந்ததுதுனால் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும்